எனக்கு பயணம் செய்யணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் வெளியே போகணும் அப்படின்னாலே ரொம்ப ஆர்வத்தோடய கிளம்புவேன் எங்கே போகணும் அப்படின்னு ஆசப்படுறேன் அப்படின்றத நான் முன்னாடியே அப்பாகிட்ட சொல்லிடுவேன் அங்கே தான் போவோம் அங்கே போகும் போது நிறையா தீனிலாம் வாங்கித் தருவாங்க நிறையா ஸ்னாக்ஸ் வாங்கி தருவாங்க நல்லா சாப்பிட்டு ஜாலியாக அந்த பயணத்தை மேற்கொள்வேன் பஸ்ஸுல் போகிறது காரில் போகிறத விட பைக்கில் போகிறது பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும் நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போவேன் இப்பொழுதும் எங்கே போகணுன்னாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் அதுக்கப்புறோம் கொஞ்ச நாள் ஆனால் தான் ஸ்கூலில் டூர் அழைச்சிட்டு போவாங்க அப்போலாம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நிறையா ஸ்னாக்ஸ் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடய பஸ்ஸில் போகும் போது நல்லா ஜாலியாக இருக்கும் அதை எல்லாம் ஒரு அனுபவம் நல்ல அனுபவமாக இருந்தது புது புதிய இடத்துக்கு போகும் போது அங்கே உள்ள கல்ச்சர் எப்படி அங்கெல்லாம் என்ன சாப்பிடுவாங்க அந்த மாரி எல்லாம் வந்து தெரிஞ்சிக்குவான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னாலே ரொம்ப ஆர்வத்தோடையும் போவேன் அதுக்கப்புறோம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து திருச்சி மலைக்கோட்ட அங்கே போகும் போது ஒரு நல்ல அனுபவம் ரொம்ப பிடிச்சது நிறைய நினைவுகள் அங்கே இருக்குது அடுத்து கேரளா கேரளாவில் ஒண்டர்லா அதுக்கு முன்னாடி குற்றாலம் குற்றாத்தில் எல்லாம் குற்றாலத்தும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிணோம் அது ஒரு நல்ல நினைவு அப்பறோம் இப்போ ரீசன்டாக ஃபேம்லியோடய பிக்னிக் போனோம் அப்போ ஒரு சின்ன கார் தான் அதில் பத்து பேர் உட்காந்துட்டு போனோம் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக ஃபேம்லியோடய போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அந்த நினைவுகள் எல்லாம் நல்ல நினைவுகளாக இருக்கும் இப்போவும் நினச்சா நல்ல எப்படி அந்த மாதிரி நாட்கள்லாம் திரும்ப வருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் குழந்தை பருவத்தில் அதிகமாக நான் போகிற இடோம் அப்படின்னா மாமா வீட்டு பெரிமா வீட்டுக்கு நான் அங்கே தான் போவேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது ஒரு கிராமம் கிராமத்தில் டௌனில் இருந்துட்டு கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம் நல்ல ஜாலியாக இருக்கும் அதுனாலேயே லீவ் அப்படின்னா உடனே கிளம்பி அங்கே போயிடுவோம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறையா ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு எப்போலாம் லீவு கிடைக்குமோ அப்போ எல்லாம் நாங்கள் கிளம்பிடுவோம் அப்புறோம் அதிகமாக கோவிலுக்கு போவோம் நிறைய வெளிய வெளியே உள்ள கோவில் குங்கும் கும்பகோணம் சேலம் இந்த சைடில் உள்ள கோவிலுக்கெல்லாம் நிறைய போவோம் நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிறத விட எதாச்சும் வித விதமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸஸ் எல்லாம் போய் பார்க்கணும் அட் அந்த அட்மாஸ்பியரில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆர்வம் எனக்கு அதிகம் பார்க்கவே ரொம்ப பிடிக்கும் எப்போதும் ஒரு விஷியத்தை ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்த மட்டும் கவனிக்கிறதில்ல சைடில் உள்ள அந்த மரங்கள்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அதுக்காகவே மேக்ஸிமம் ட்ராவல் பைகில் பண்ணும் அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா அந்த வீயூவ் பாயிண்ட் எல்லாம் நல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் அமைதியாக இருக்கும் குழந்த பருவத்தில் வந்து அதிகமாக கோவில் திருவிழாக்கு போகிறது அப்போ நிறைய பயணம் செய்வோம் இங்கேருந்து அங்கே போகணும் ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்ல ஒரு என்ஜாய்மெண்டாக ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லோருமே இருப்பாங்க அந்த பஸ்ஸில் போகும் போது பாட்டு பாடிட்டு டேன்ஸ் ஆடிகிட்டே போவோம் அது எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பொழுதும் பயணம் செய்யணும் அப்படின்னு நான் நினப்பேன் சிறு வயதில் இருக்கும் போது அதிகமாக வந்து அப்பா அம்மா கூட தான் போவோம் ஆனால் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோடய போகிறோம் அந்த நினைவை ஞாபகம்படுத்துனது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அப்படிலாம் இருந்தோமா இப்போ நம்ம நினைக்கும் போது நமக்கு சிரிப்பாக இருக்கும் அந்த நாளில் இவ்வளோ ஜாலியாக நம்ம இருந்துருக்கோம் எப்படி ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்காது அதனால நல்ல பயணம் செய்கிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக எங்கள் பயணம் செய்வேன்னா நான் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவேன் மாமா வீட்டுக்கு பெரியமா வீட்டுக்கு போவேன் இப்போலாம் வந்து கோவிலுக்கெல்லாம் போவோம் பீஸ்ஃபுல் அமைதியாக ஜாலியாக இருக்கும்